ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்றேன் சேஞ்சு பண்ணணும் ஏன்னா என்னோடய ஆதார் கார்டில் இருக்க நம்பர் அந்த நம்பருக்கப்பறம் ரெண்டு நம்பர் மாற்றி யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த நம்பர் என்ட்ட யூஸில் இல்லை இப்போ கரண்ட்டில் வேறு ஒரு நம்பரை வெச்சிருக்கேன் அந்த நம்பர் நான் மாற்றணும் பேங்க் போய்ருந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த நம்பரை மாற்றணும் ம பழைய நம்பர் இல்லை ப இது வேறு நம்பர் இருக்குது ஆதார் கார்டில் நீங்கள் வேறு நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அந்த நம்பர் நீங்கள் இப்போ மாற்றி ஆகணும் அப்புடின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் என்ட்ட வந்துட்டு பழைய ஃபோன் நம்பர் எதுவும் கிடையாது இப்போ புதுசு தான் இருக்குது இந்த நம்பர் நான் மாற்றணும் அதுக்கான ஹெல்ப்பு நீங்கள் எனக்கு பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்